இந்தியப் போக்குவரத்து நல்லாயிருக்குன்னு சொல்லமுடியாது நல்லா இல்லேன்னு சொல்லமுடியாது இந்தியப் போக்குவரத்து வந்து ஒரு மிடிலில்தான் இன்னும் இருக்குது மிடி இந் இந்தியப் போக்குவரத்து மேக்ஸிமம் வந்து இந்தியப் போக்குவரத்து வந்து மக்கள் பயன்படுத்துவது போக்குவரத்து தோ இப்போது மேக்ஸிமம் பயன்படுத்து பஸ் போக்குவரத்த பயன்படுத்துகிறாங்க மிடில் கிளாஸ் லோயர் கிளாஸு இவங்கள்லாம் வந்து பஸ் தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க பஸ்ஸில் வந்து பஸ்ஸில் பயன்படுத்தினா கவர்மெண்டு ப பிரைவேட் பஸ் வந்து ஒரு ப பிரச்சனை இல்லை ஆனால் கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது சரியான ச சீட்டு வசதி இல்லை ஒரு கண்ணாடி ஜ கண்ணாடி ஜன்னல் வந்து சரியாக இல்லை அப்பவே இந்த பஸ் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பஸ் பிரேக் டவுன் ஆயிடுது எதோ ப்ராப்ளம் வந்துடுது கியர் ப்ராப்ளம் ட டயர் ப்ராப்ளம் எதோ ஒரு ப்ராப்ளம் வந்து பஸ் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு இதனால வந்து மக்கள்தான் பயப்படுகிறாங்க காலையில் ஆஃபீஸ் போகிறவங்க ஸ்கூல் காலேஜ் போகிறவங்க ரொம்ப பாதிப்பு அடைகிறாங்க அந்த அந்த டைம் இந்த ஆஃபீஸ் டைம்லனால்தான் இந்த பிரைவேட் பஸ் அதுவும் முக்கியமாக இந்த டவுன் பஸ்ஸில் போகிறனால வந்து மக்கள் வந்து சரியான பாதிப்பை வந்து அடைஞ்சிட்டுருக்காங்க இதுவந்து இந்த இந்த தமிழக அரசு வந்து சரியான முறையில் வந்து கையாளணும் போக்குவரத்தும் நல்லா இன்னும் சீர் படுத்தணும் இல்லாட்டி அதிகமான பிரைவேட் பஸ்னாச்சும் கொடுக்கலாம் இதனால மக்கள் வந்து சரியான பிரச்சனை வந்துட்டு இருக்காங்க பஸ் பாஸ் மகளிருக்கு இல இலவச பயணம் இதெல்லாம் கொடுத்தாலும்கூட ஆனால் போக்குவரத்து வந்து இன்னும் சரியாக இதாம இருக்குது பஸ் போக்குவரத்து வந்து சரியான முறையில் இல்லாமல்தான் இருக்குது பஸ் இல்லாமல் ஒரு ஹையர் கிளாஸ்லாம் கார் கார் கார் வாடகை டாக்ஸிலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் வந்து லோயர் கிளாஸ் மிடில் கிளாஸ் தான் வந்து இதுனால் சரியான பாதிப்பு வருது அவங்க இப்போ லோயர் கிளாஸ் அப்புறம் வந்து டெய்லி ஸ்கூல் போகிறவங்க காலேஜ் போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்க வேலை வேறே லே லேபர்ஸ் இவங்களுக்குத்தான் இதுவந்து சரியான பாதிப்பு வந்து அப்புறம் அதுவும் இல்லாமல் அப்பப்போ வந்து ஸ்ட்ரைக்லேயும் ஈடுபடறாங்க டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ்லாம் இப்போ ஸ்ட்ரைக்கில் ஈடுபடறாங்க அப்புறம் டிரைவர் கண்டக்டர்ஸ்லாம் மக்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸே கொடுக்கிறதில்ல அதனால மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அதனால அவங்க போக்குவரத்தை பஸ் போக்குவரத்து பயன்படுது இது பண்ணிக்கிறாங்க அப்புறம் வந்து அடிக்கடி இந்த பஸ் போக்குவரத்தினால் டிராஃபிக் அதிகமாகுது ட்ராஃபிக் அதிகமாச்சுனால் சரியான டைமுக்கு சரியான இடத்துக்கு நம்ம போக முடியிறதில்லை அது முக்கியமாக இந்த சிட்டிஸ் சென்னை கோவை சென்னை கோவை திருப்பூர் சேலம் நெல்லை திருச்சி சேலம் இங்கெல்லாம் வந்து ரொம்ப டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்கும் மதுரை மதுரையிலேயும் இங்கே டிராஃபிக் அதிகமாக இருக்கும் ஆனால் சென்னை வந்து சொல்லவே வேண்டாம் அப்பப்போ வந்து டிராஃபிக் ஆகிட்டே இருக்குது இந்தியப் போக்குவரத்து மேம்படுத்தணும் அப் அப்போது இன் ஃபிராக்ட்டு அதுமில்லாமல் அப்புறம் சாலை சரியாக வ சரியான வசதி இல்லை சாலை வந்து சரியாக வசதி இல்லாமல் இருக்குது குண்டு குழியுமாக இருக்குது அர்பன் ஏரியாவில் பரவாயில்ல ரூரல் ஏரியாவில் ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் வந்து கிராமப்புற மக்கள் ரொம்ப இதை அடைகிறாங்க அவங்களுக்குத்தான் வந்து ஃபால்ட் அதிகமாக இருக்குது அவங்க வந்து அதர் ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபீஸ் போகிறவங்க டீச்சர்ஸ் இதனால வந்து ரொம்ப பாதித்துட்டு இருக்காங்க அதுக்கு வந்து கவர்மெண்ட்டு வந்து சரியான ஒரு முயற்சி எடுத்து போக்குவரத்து எல்லா இடத்துக்கும் எல்லாமே சீராக சிறப்பாக இருக்கணுமாதிரி ஒரு இது பண்லாம் நல்லா நல்லா நல்லா நல்லா ஒரு இடத்துக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுத்து நல்ல ஒரு பஸ்ஸு வாங்கி வந்து நல்ல ஒரு பஸ் வாங்கி போக்குவரத்தை வந்து மேம்படுத்தலாம் இதனால வந்து பயன்படப்போ போகிறது ஏழை எளிய மக்கள்தான் ஏழை எளிய மக்கள் மிடில் கிளாஸ் மக்கள்தான் பயனடையப் போகிறாங்க அதனால் வந்து பஸ் வந்து இந்தியப் போக்குவரத்து வந்து நல்லா பயன்படுத்தணும் இந்தியப் போக்குவரத்துனால் மேக்ஸிமம் எயிட்டிஸ் ஆவே செவன்டி டு எயிட்டி பர்சென்டேஜ் பயன்படுத்துறது இந்திய போக்கு பஸ் போக்குவரத்துதான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க மற்றவங்கதான் வந்து ஒரு சிலர் வந்து ட்ரைன் யூஸ் பண்ணலாம் ஒரு சிலர் வந்து ஒரு சிலர் ஒரு டூ ஆர் த்ரீ பர்சென்டேஜ் ஃபிளைட்டில் யூஸ் பண்ணிட்டிருப்பாங்க மேக்ஸிமம் வந்து எயிட்டி எயிட்டி பர்சென்டேஜ் வந்து பஸ் போக்குவரத்து ஆனால் பஸ் போக்குவரத்து வந்து எல்லா இடத்துக்கும் எல்லா ஸ்டேட் ஸ்டேட் டு ஸ்டேட் கனெக்ட் இருக்கமாதிரி பஸ் போக்குவரத்து இன்னும் டெவலப் பண்ணலாம் நல்ல ஒரு டிஸ்ட்ரிக் டு டிஸ்ட்ரிக் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு கிராமம் ஒவ்வொரு சிட்டி கனெக்ட் ஆகிற மாதிரி பஸ் போக்குவரத்து இன்னொன்னு வந்து டெவலப் பண்ணணும் அதனால் பயன்படப்போகிறது வந்து மிடில் கிளாஸ் மக்கள்தான் மிடில் கிளாஸு லோயர் கிளாஸ் தான் வந்து ரொம்ப பயன் பயனடைவாங்க அதுக்கு வந்து சரியான முறையை மத்திய அரசும் அதுக்கான நிதி ஒதுக்கி மாநில அரசும் சரியான முடிவுகளை இதுபண்ணி கடைபிடித்தாதான் வந்து அதுவந்து கரெக்டான முறையில் ஒரு இதாகும் அதுக்கு வந்து மத்திய அரசு மத்திய அரசு நிதி கொடுக்குறது வந்து மாநில அரசு சரியான முறையில் பயன்படுத்தி வந்து அதுக்கு ஒரு இது பண்ணணும் மத்திய அரசு சரியான இதை சரியான முறையில் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்போதான் மாநில அரசு வந்து சரியான ஒத்துழைப்பு கொடுக்க முடியும் முடியும் போக்குவரத்துனால்தான் தொழில் டெவலப் ஆகும் எஜுகேஷன்லாம் டெவலப் ஆகும் அதனால வந்து இந்த போக்குவரத்து மிக முக்கியமான ஒன்று அது பண்டிகை காலத்தில் ஒன்றும் சொல்லவே வேண்டாம் டிராஃபிக் டிராஃபிக்னால் மக்கள் வந்து சரியான பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்காங்க அதனால் இந்த பண்டிகை காலத்தில் வந்து டெவலப் பண்ணணும் அந்த பஸ் போக்குவரத்து எல்லா போக்குவரத்து சே பஸ் போக்குவரத்து சரி பண்ணால்தான் கரெக்டாக வரும் இந்த பஸ் போக்குவரத்து நல்லாவே டெவலப் பண்ணணும் அதைவந்து சரியான முறையில் வந்து அரசு கையாளணும்